ஹலோ பாரத் கேஸ் ஏஜென்சியா சார் நான் செல்வி பேசுகிறேன் நேற்று சாயங்காலம் எங்கள் வீட்டுக்கு எரிவாயு சிலிண்டர் வந்தது சார் ஆனால் சேதமடஞ்சு வந்திருக்கு ஆமாம் சார் இது போன வாரம் நான் பதிவு பண்ணினேன் என்னோடய நுகர்வோர் ஐடி அஞ்சு எட்டு ஏழு ஒம்பது ஜீரோ அஞ்சு ஜீரோ ஏழு ரெண்டு ஆறு எட்டு ஜீரோ ஒன்று ஜீரோ ஜீரோ ஒன்று கொஞ்சம் சரி பாருங்கள் சார் யார் யார் இதை கொண்டு வந்தாங்கன்னு எனக்குத் தெரியலை அவங்க பேரும் நான் எதுவும் கேட்கல சார் நான் கூட சரியாக எரிவாயு ஸ் வால்வு பொருத்தலைன்னு நினச்சேன் ஆனால் சிலிண்டர் வழியாக கசிவு ஆகிறத என் பையன் பார்த்து சொன்னாங்க சார் ஆமாங்க சார் இதனால் மின்சாரம் பயன்படுத்தாமல் நான் ஆஃப் பண்ணி வெச்சுருக்கேன் சார் ஜன்னல் வேறு திறந்து வெச்சுருக்கேன் சார் இதனால் கொசு அதிகமாக உள்ளே கொசு இதனால் கொசு அதிகமாக உள்ளே வருதுங்க சார் ஆமாங்க சார் எங்கள் உயிருக்கு ஆபத்தாக இருக்கிற வகையில் இப்படி நீங்கள் சிலிண்டர் அனுப்பலாமா சார் நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு தடவை செக் பண்ணி அனுப்ப மாட்டீங்களா சார் எங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னால் யார் சார் பதில் சொல்லுவாங்க உடனே வந்து கொண்டு போக சொல்லுங்கள் சார் கையோடு நல்ல எரிவாயு சிலிண்டர் எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள் சார் நன்றிங்க சார் வச்சுட்றங்க சார்